என்னோட காலேஜ் ஸ்டோரி சொல்லணும்னா நாங்கள் ஆறு பேர் ரொம்ப ஜாலியாக எங்கே பார்த்தாலும் படிக்காமல் சுற்றிகிட்டு ஊரை சுற்றிகிட்டு விளாண்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஸ்டாஃபுங்கள்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று லீவ் லெட்டர் எழுதி டிசி கொடுக்கற மாரியெல்லாம் போயிடுவோம் அதுவும் என் ஃப்ரெண்டு ஷாலினி அபிரகமத் ரித்திகா அவங்கலாம் சொல்லனும்னா ரொம்ப சொல்லுவோம் அடிக்கடி அதுவும் அவள் கூட இருக்கக்குள்ள லாஸ்ட்டு பென்ச்சுல விளாண்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு ஸ்டாஃப் படிக்க சொன்னால் படிக்காமல் எழுந்து நின்று அவங்கள திட்டிக்கிட்டு வே அடிப்போம் எது சொன்னால் நீ சொல்ல அது நான் சொல்கிறேன்ட்டு பார்ப்போம் அதுவும் எங்க மேம் சொல்லணுன்னா அவங்க மட்டும் சொல்வாங்க அடங்கவே மாட்டேங்கிறீங்க பேரெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கணும் எப்படியெல்லாம் இருக்கற வேண்டியது நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நல்லாதான் இருக்கிறீங்கன்னாங்க மேம் காலேஜ் லைஃப்னா இதாங்க மேம் நாங்கள் நினச்சி வந்தோன்னுவோம் சரி அரியர் இருக்கற குள்ள தான் தெரியபோதுன்வாங்க அரியர் அதெல்லாம் இல்லைங்க மேம் நாங்கள் மட்டும் நல்லா இருப்போன்னுவோம் படிக்கிற விஷயம் எக்ஸாம் வந்துச்சுன்னா ஆறு பேரும் தனித்தனியாக போயிடுவாங்க படிக்கணுன்ட்டு அதுவும் எங்கள் மேம் எங்களை தனித்தனியாக உட்கார வச்சு படிச்சால் தான் வீட்டுக்கு உட்ணும் கொஸ்ஸினை எழுதி காமிக்கணுன்னுவாங்க ஆ சரிங்க மேம்னுட்டு உட்காந்து படிப்போம் அதே எங்கள் சார் பற்றி நான் நிறைய சொல்லி எங்கள் தமிழ்வாணன் சார் எப்போ பார்த்தாலும் சிரிச்சிக்கிட்டே இருக்கியா ஏன் சிரிக்கவே மாட்டீயான்னு கேட்பாரு நல்லா என் பொண்ணுங்க என் பொண்ணுங்களை பற்றி எனக்கு தெரியுனுட்டு நல்லா சொல்வார் அதுக்காக எங்கள் சார் பற்றி என்ன சொல்கிறது நல்லா படிக்கணும் டிராயிங் பண்ணணும் நல்லா டிராயிங் பண்ணுவார் டிராயிங் பண்ணக்குள்ள நம்ம சாப்பாடு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு அது பண்ணுவார் நல்லா படிச்சால் தான் இது பண்ணணும் அவரை பற்றி சொல்லுணுன்னா நிறையா இருக்குது டூருக்கு கூப்பிட்டு போங்க சார் எப்போயாச்சும் நீ காசு தாரியா எல்லா பொண்ணுங்களுக்கு நான் கூப்பிட்டு போறேன்னுவார் சார் நான் தரேன் சார் வாங்க சார் என் வீட்லயே எனக்கு தர மாட்டாங்கன்னுவேன் அப்புறம் எங்கள் கலைவாணி மேம் சொல்லுணும் அவங்க தான் டி போட்டு தான் பேசுவாங்க எனக்கு வீட்டில் யார் கூப்பிட்டாலும் டி போட்டால் பிடிக்கவே பிடிக்காது அவங்க சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க ஃபோனில் ஃபோட்டோலாம் புடிச்சிட்டு விளாண்டுட்டு அவங்க கூட நான் பேசுவேன்ல ஃப்ரெண்டு மாரி அவங்க இருந்தாங்க எங்கள் மேம் அவங்கள்கிட்ட நல்லா படிக்கணும் அது மட்டும்தான் அதில் கூட படிக்கிற பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்க தனித்தனியாக உக்கார வைப்பாங்க அதெல்லாம் திவ்யா நீ என்னா பண்ணுவ மேம் நாங்கெல்லாம் படிப்போம் மேம் இந்தாண்ட வந்துடுவேன் சரி நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு இந்தாண்ட உட்க்கார வச்சு அப்போயும் படிச்சு டெஸ்ட்டு எழுதி காட்ட மாட்டோம் ஆனால் எக்ஸாமில் மட்டும் மார்க் எடுத்துருவீங்க எப்படி தான் தெரிலன்னு சொல்லி திட்டுவாங்க அப்புறம் எங்கள் அகத்தியா மேம் தான் நல்லா போல்டாக இருப்பாங்க படிச்சால் தான் விடுவாங்க அவங்கள்ட்ட மட்டும் படித்து காமிக்கணும் இது பண்ணணும் டான்ஸ் புரோகிராம்லாம் வைக்கக்குள்ள அவங்க தான் டான்ஸ் கத்துக் கொடுத்து காலேஜ்ஜுல் மேக்கப் பண்ணி பண்ணி டான்ஸ் ஆட வச்சாங்க அது நல்லாருக்கும் இங்கே இங்கிலீஷ் கலைவாணி மேம் அவங்களும் அதே மாரி தான் எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க மேம் உங்கள் பையனை தான் நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் இந்த மாரில்லாம் சொல்லுவோம் ஆ கூப்பிட்டு போயிட்லாம் இதெல்லாம் பண்ணுங்க என் குழந்தைய வச்சிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் கூட எங்கள் முத்துலெக்ஷ்மி மேம் நிறையா இருக்கோங்க காலேஜ் லைஃப்லாம் ஜாலியாக இருக்கும் அது அந்த முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி கேன்டீன் போய் அந்த லா குச்சிமுட்டாய் அந்த பப்ஸ் சமோசாலாம் வாங்கி சாப்பிட சொல்ல எம்மா இதாட்ட இருக்கும் அப்புறோம் பசங்கள்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு ஃபோன் புடிங்கி வச்சிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அவங்க கூட டான்ஸ் பண்ணிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு சாப்பாடு புடிங்கி தின்னுவோம் அப்புறம் எவ்வளோ இருக்கும் இன்னும் அந்த ஸ்கூலில் மரம் இதெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் பார்த்துக்குட்டு விளாடுவோம் அப்புறம் அங்கே போய் தலை சீவி ட்டு மேக்கப் பண்ணி அங்கே பிள்ளைங்களோட அடித்து புடித்து விளையாண்டுட்டு நான் அப்புறம் டூர் கூப்பிட்டு போயிருந்தாங்க அங்கே அப்படிதான் ஃபோட்டோ புடிச்சிட்டு டான்ஸ் ஆடிகிட்டு பஸில் சாருங்களோடு ஃபோன் பேசி சார் ஜூஸ் வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோம் சார் எப்போ பார்த்தாலும் தீனி மூட்டை தின்னுக்கிட்டு இரு என்ன தான் பண்ணப் போகிற இதெல்லாம் அதுவும் எங்கள் ஊர் பேர் சொல்லி சொல்வார் பாப்பா பாப்பான்னு சொல்லுவார் சார் பாப்பா வேணா சார் என் பெயர் சொல்லுங்கன்னுவேன் இன்னும் அப்புறம் என்ன சொல்கிறது என் ஃப்ரெண்டுங்கள்லாம் தனித்தனி ஊருக்கு நான் நினச்சிட்டு வந்தேன் ஃபஸ்ட் டைம் காலேஜ் வரக்குள்ளே யாரும் பேச மாட்டாங்க பயமாக இருக்கும் எல்லாரும் நம்மளோட இதா இருப்பாங்களோன்னு நினச் அப்புறம் பார்த்தா எல்லாரும் நம்மள மாரி எல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு விளாண்டுட்டு அதலாம் இருக்குது அப்புறம் என்னென்னா காலேஜில் இன்னும் படிக்கணும் மூணு வர்ஷம் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அங்கே போகணும் அந்த ஸ்டாப்பும் எப்படி படிக்கணும் சிஎஸ்சி படிச்சுட்டு மேமும் ச சார் சொல்லுவாங்க செகண்ட் இயர் மேம்முங்கள்லாம் ஃபஸ்ட் இயரில் எம்மா ஆட்டம் போட்டுறீங்களோ அப்போ வாங்க உங்களை செகண்ட் இயரில் வச்சு நான் பார்க்குறேன்ட்டு மேம்கிட்ட சொல்லுவேன் மேம் உங்கள் பேச்சை எங்கள் பொண்ணுங்களை யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சப்போர்ட்டாக இருப்பார் எங்கள் சார் நான் என்னா தப்பு பண்ணாலும் எங்கள் சார் தான் எங்களுக்கு எல்லாம் தமிழ்வாணன் சார் அதுவும் மேக்ஸ் சார் மேக்ஸ் நடத்தப் போனால் நானும் வாய் கீய் எதாச்சும் ஸ்நாக்ஸ் போட்டுக்கிட்டே தின்னுகிட்டே இருப்பீயா மாடு இப்போப்ப ஏன்னா தின்ற ஒன்று இல்லைங்க சார் மூடியில் கடைசியாக உட்காந்துக்க முன்னாடி வரவே வராதன்னுவாரு அவருகிட்ட விளாண்டுக்கிட்டே அதுலேயும் மேக்ஸ் ஃபெயிலா கேட்டால் நான் சார் மேக்ஸில் சென்டம் சார்ன்னுவேன் விளாண்டுக்கிட்டு அப்புறோம் மேக்ஸ் ரேட்டு எக்ஸாம் எழுதிருக்கேன் பார்க்குறேன் இருன்னுவாரு அவர் கிட்ட நல்லா இதாக தான் இருக்கும்

பிசிக்ஸ் பிசிக்ஸ்ஸு சுத்தமாக எனக்கு வரவே வரான்னு நினச்சன்னா அதில் ரொம்ப மார்க் எடுத்துகிட்டு இருப்பேன் இங்கிலீஷ்லாம் படிக்கவே மாட்டேன் இப்போ லேபில் கூட என்னையை படிக்க சொன்னாங்க படிக்கவே இல்லைன்ட்டு நின்னுட்டு வந்தேன்னா படிச்சால் தான் வெளியே போலான்னு போய் படிச்சால் எங்கள் மேம் சிரிக்கிறாங்க என்ன தான் பண்ணுற திவ்யா நீ ண்ட்டு அப்புறமா தான் மேம் நான் படிச்சுட்டு அப்புறமா போய் லேப் எழுதுன்னு சொல்லிட்டு போய் படிச்சுட்டு போய் லேபில் பிட்டெல்லாம் கொடுத்து எங்கள் மேம்மு அதெல்லாம் எழுதி வச்சிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க கூட நல்லா ஜாலியாக இருக்கும் எங்கள் ஸ்டாஃபுங்களும் அவ்வளோ இது இன்னும் என் ஃப்ரெண்டுங்கள்லாம் லீவில் கூடும் பார்க்க முடியாமல் இருக்குது எப்படா காலேஜ்ஜு ஓப்பன் ஆகும் அவங்ககூட திரும்பியும் காலேஜ் லைஃப் போகனுன்ட்டு இருக்குது